நம்ம வந்து ட்ரெயினில் போகிறது வந்து ரொம்ப வந்து ஈஸியான ஒரு இதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பஸில் போனோம்னா நம்ம ரொம்ப குலுங்கி குலுங்கி போகணும் அதே வந்து நமக்கு உடம்பு வலி இருக்கும் இதே ட்ரெயினில் போனோம் அப்படினா அந்த ஒரு பயணமும் வந்து நமக்கு ஒரு அமைதியாக போகிற மாதிரி இருக்கும் நமக்கு எந்த ஒரு உடம்பு வலியும் இல்லாமல் போகலாம் இப்போ வந்து ரொம்ப தூரம் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற நேரத்துலலாம் வந்து நமக்கு வந்து ரயில் வழிதான் ரொம்ப சிறந்தது அதில் அதில் வந்து நம்ம ரொம்ப சிறந்தது வந்து ரயில் வழிதான் ரயிலில் போகும்போது வந்து ரொம்ப தூரம் போகிறதுனால நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நிறைய ஊர் வழக்கங்கள் தெரிஞ்சிக்கலாம் நிறைய இருக்கும் அதில் என்ன எனக்கு மறக்க முடியாத விஷயோனா வந்து நான் நிறைய நட ரயிலில் போகிறப்ப ஒரு ஒரு முறையும் போகிறப்ப ஒரு ஒரு நண்பர்களை சந்திப்பேன் அவங்க வந்து எனக்கு ரொம்ப அவங்க ஊரு பழக்கவழக்கம் அதெலாம் வந்து சொல்லுவாங்க அது எல்லாம் வந்து நல்லா இருக்கும் நம்ம ரயில் பாதையில் பயணிக்கிறது மூலிமா நமக்கு வந்து எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் எல்லா வசதியும் வந்து நம்ம ரயிலில் இருக்கும்